வேலைக்கு வெளியே என்னோடய பொழுதுபோக்கு அப்படின்னு எடுத்துட்டால் வேலை முடிஞ்சு வேலை நேரம் முடிஞ்சு ஆஃபஸில் இருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட என் நண்பர்கள் கூட மூவிக்கு போகிறது அது ஒரு என்டர்டெயின்மென்ட் ஆபீஸ் பற்றின எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் வெளியில் அவங்க கூட போகிறது பிளஸ் வந்து ஹோட்டலுக்கு போகிறது அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி சர்ச்சுக்கு வெளியில் எங்கேயாவது போவோம் ஸோ வேலைக்கு வெளியில் பொழுது போக்காக வந்துட்டு சர்ச் விசிட் பண்ணுவோம் வேறு வேறு சர்ச்சி போய் இங்கே இருக்கின்ற எங்களுக்கு நியர் பை எப்போவுமே போக கூடிய அந்த சர்ச் இல்லாமல் வெளியில் எங்கேயாவது போவோம் பிளஸ் அதே போல் இது இல்லாமல் இப்போ வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கு போது மொபைல் பிரௌவ்ஸ் பண்ணிவ இன்ட் இன்டர்நெட் சர்பிங் தான் ஸோ அதிலேயுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்துட்டு சீரிஸ் அப்படிங்கறது பார்ப்போம் சீரிஸ்ங்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஒன்ஸ் அதை ஓபன் பண்ணி பார்க்க ஆரமிச்சிட்டோம் அப்படின்னா வேறு எதை பற்றின ஒரு தாட்டுமே இருக்காது இப்போது ஸ்ட்ரஸ்சாக இருக்குது இல்லை டென்ஷனாக இருக்குது ஆபீஸ் டென்ஷன் ஸ்ட்ரஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும் போது சீரிஸ் அப்படிங்கிறது நான் ஓபன் பண்ணி பார்க்கிறேங்கும் போது அதை பற்றின எந்த ஒரு ஞாபகமும் எனக்கு இருக்காது ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு பொழுதுபோக்கான பொழுதுபோக்கில் எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயங்கிறது சீரிஸ் பார்க்கிறது பிளஸ் வந்து வீட்டில் இருக்கும் போது ஆர்வமாக செய்கிற வேலை அப்படின்னா ஆக்ச்சுவலாக எனக்கு ரீடெகரேட் பண்ணுறது அப்படிங்கறது ரொம்ப பிடிக்கும் ஸோ வீட்டில் ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணி இருக்க ஒரு விஷயத்தை புதுசாக திரும்ப ஆனால் அதைவிட இன்னும் எவ்வளவு அழகாக அந்த பெட்டராக பண்ண முடியுமோ ரீடெகரேட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச என்னோடய ஸ்டைல் வந்து அதை ரீடெகரேட் பண்ணுவேன் ஸோ அந்த ஒரு விஷயம் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்